ஹலோ ஸோமேட்டோ டெலிவரி பாய்ங்களா நீங்கள் நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆமாங்க பக்கத்தில் இருக்கிற சரவணா ஹோட்டலில் தான் பண்ணிட்டுருந்தேன் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது சார் நாங்கள் வெளியில் போக வேண்டியது கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா ஆமாம் சார் காலைல டிஃபன் தான் இட்லி ஆ சாம்பார் ஆமாம் அதுக்கூடயே கொஞ்சம் வடையும் கொண்டு வந்துடுங்க ஒரு தோசையும் சொல்லியிருந்தேன் சார் கொஞ்சம் அந்த அந்த இது பார்த்திங்கனா நீங்கள் தெரியும் அந்த மெமோவில் மெனுவில் அது நீங்கள் கொஞ்சம் மார்க் பண்ணி கொண்டு வந்துடுங்க கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சார் வெளியில் போகிறோம்